பெட்ரோல் விலை ஏறனதுனால வந்து பைக்கு ஓட்டுறது கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு தான் இருக்குது அப்படி இருக்குட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ப்ளெண்டர் வண்டி தான் வச்சிருக்கறேன் அந்த வண்டியில பார்த்தீங்கன்னா அதனால் வந்து வண்டி ஓட்டுறதுனால தான் சுற்றுச்சூழல் வந்து பாதிப்பு ஏற்படாது ஆனால் மற்றவங்க வச்சிருக்கற வண்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி வச்சிருக்கறாங்க இப்போ தற்போதியுள்ள நிலையில் பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக் பைக் விட்ருக்கறாங்க அந்த எலெக்ட்ரிக் பைக் வாங்கறதுக்கான வசதி இல்லை ஆனால் அது வந்து சுற்றுச்சூழலில் வந்து பாதிக்காது எந்த வகையிலையும் பாதிக்காது இருந்தாலும் அந்த வண்டி வாங்கறதுக்கான வசதி இல்லை நான் வச்சிருக்கற வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுற்றுச்சூழலும் பாதிப்பு ஏற்படுத்தாது அன்றது தான் நான் வச்சிருக்கறேன்